எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி படிக்கிலையாம் எங்கள் தாத்தா ஏன் படிக்கிலன்னு பார்த்தா அப்போ அந்தளவுக்கு ஸ்கூல் எதுவும் இல்லை அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் வசதியும் இல்லை அப்பனு பார்த்திங்கன்னா ஓ சைக்கிள் மாட்டு வண்டி இது மட்டுந்தான் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் வாங்கக்கூட அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதனாலையே அந்தளவுக்கு இந்த போக்குவரத்து வசதி இல்லைனே சொல்லலாம் அப்புறம் அவங்க என்ன பண்ணி இருக்காங்கனு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாலாம் அப்போ இந்த விவசாயம் வீட்டு வேலை அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டுருக்காங்க அதுக்கு அப்புறம் என் எங்கள் பாட்டி ஏன் படிக்கலைன்னு பார்த்திங்கன்னா அப்போலாம் அந்தளவுக்கு பொண்ணுங்க படிக்க விட மாட்டாங்க பொண்ணுங்க அந்தளவுக்கு படித்து என்ன பண்ண போகுது அப்படின்ற மாரி அவங்களை படிக்க விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா காலத்தில் பார்த்தின்னா படிச்சிருக்காங்கனுதான் சொல்லலாம் எங்கள் அப்பா வந்து நைன்த் வரையும் படித்திருக்காரு எங்கள் அம்மா படிக்கலை எங்கள் அம்மா ஏன் படிக்கலைன்னு சொன்னால் அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க எனக்கு கேட்டால் நான் ஸ்கூலுக்கு போயிட்டால் எங்கள் வீட்டாண்டலாம் என்ன சொல்லுவாங்கனா அம்மா அப்பா காலத்தில் நீ ஸ்கூலுக்கு போய்விட்டா உன் தம்பிங்களை தூக்கிட்டு போய்விடுவாங்க நீ அதனால் ஸ்கூலுக்குலாம் போகக்கூடாது அப்படினு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்களாம் அதனால் எங்கள் நம்ப தம்பிங்களை தூக்கிட்டு போய்விடுவாங்கனு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அப்பலாம் ஸ்கூலுக்கு போகாமலே இருந்திருக்குறாங்க அதனாலேயே எங்கள் அம்மா படிக்காமல் இருந்திட்டுருக்குறாங்க இப்போ அந்த கல்வி மாற்றம் எப்படி இருக்குனால் பார்த்திங்கன்னா இப்போ கல்வியோடய அந்த அருமையை தெரிஞ்சிக்கிட்டு அதனால் எல்லாரும் படிக்க ஆரமித்துட்டாங்க நமக்கும் நாலு எழுத்து தெரியணும் எ கற்றுக்கணும் அப்படின்றதுன்னால அந்தமாதிரி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் ஸ்கூல் இப் ஒரு ஊருக்கு ஒரு நாலு அஞ்சு ஸ்கூல் இருக்குனே சொல்லலாம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மண்ட் ஸ்கூல் அந்தமாதிரி ஆகிடிச்சு அதுவும் இல்லாமல் போக்குவரத்து வசதியும் ந நமக்கு தகுந்தமாதிரி மாறிப்போச்சு ந டுவீலராக இருக்கட்டும் ஒரு பஸ்சாக இருக்கட்டும் ஒரு கார் ஒரு ப அதுக்கு அப்பறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இந்தமாதிரி மாறி போன காலகட்டமாக போயிடுச்சு அதனால் நமக்கு சு படிப்பு வந்து இப்போ முன்னேறிகுன்னே சொல் முன்னேறி இருக்குன்னே சொல்லலாம் இப்போ படிப்போடய நெலமை பார்த்திங்கன்னா மாறி இருக்குன்னே சொல்லலாம்